ஹலோ சரவணா ஸ்டோரா சார் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜி எடுக்கலாம்னு இருக்கோம் அதுதான் ஃப்ரிட்ஜில் வந்து எல்ஜி ஃப்ரிட்ஜி எடுக்கலாம்னு இருக்கோம் ஃப்ரிட்ஜியோட ஃப்ரிட்ஜு ஸ்டார் ஒரு இருபதாயிரத்துக்குள்ள பார்க்குறோம் சார் அதுவும் நாங்கள் வந்து மந்த்து மந்த்து டியூ கட்டி எடுக்க கட்டுறா மாதிரி ஆ ஆமாம் சார் ஃப்ரிட்ஜை வந்து அது இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் எடுக்கணும்ன்னால் ஸ்டாரு எத்தனை ஸ்டார் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது ம் ம் சார் ஃப்ரிட்ஜை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அது இப்போது வந்து ஃப்ரிட்ஜு நாங்கள் எடுத்தோம் டியூலேயே எடுக்கிறோம் எதுவும் ரிப்பேர்னால் நீங்களே வந்து சரி பண்ணுவீங்களா ஆ ம் ம் ம் இப்போ ஆ சார் ஃப்ரிட்ஜில் வந்து சைஸ்னால் எத்தனை ஆகும் என்னங்க சார் ஃப்ரிட்ஜு சைஸ்ஸுன்னு இருக்கில்ல சைஸ்ஸு சைஸ்ஸு கடைக்கு வைக்கிற ஃப்ரிட்ஜு ஒன்று இருக்குது வீட்டில் வைக்கிற ஃப்ரிட்ஜும் இருக்குது வீட்டில் வைக்கிற ஃப்ரிட்ஜே டூ டோர் இருக்குது ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி என்னங்க சார் ஆ ஆ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தௌசண்ட் குள்ளே தான் கேட்டிருக்கோம்

ம் ஓகே சார் என்னிக்கி சார் வந்து எடுக்கிறா மாதிரி எடுத்துக்கலாமா சார் ஆ ஆ ஆ ஆ ம் சரி எங்கே சார் இருக்குது ஆஃபிஸ்ஸு சரிங்க சார் நாளைக்கு நாங்க கால் பண்ணுறோம் சார் கால் ஆ நாளைக்கு வந்து இறங்கிட்டு கால் பண்ணுறோம் சார் நீங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் நாங்கள் வரோம்